விளையாட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று மக்களுடைய உடல் மற்றும் மன நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இன்றைய சூல்நிலையில் யாரும் விளையாட்ட விளையாட்டாகவே பாக்கிறது இல்லை அதுக்கான நேரமும் ஒதுக்குறது இல்லை களமும் விளையாடுறதுக்கான இடமும் இங்கே இல்லை பாரதியாரே சொல்லியிருக்காரு ஓடி விளையாடணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம சரியாக செய்கிறது இல்லை அந்த மாதிரி நம்ம விளையாட்டை வந்து நல்லா விளையாண்டோம் அப்படினா நம்மளுடைய மக்களுடைய உடல் மற்றும் மனம் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த மாதிரினா ஓடி ஆடி விளையாடுறதுனால உறுதியான தசைகள் எலும்பு வளர்ச்சி நரம்பு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் விளையாடும் போது நம்முடைய மூளை எப்பயுமே வந்து ரொம்ப வேகமாக செயல்படும் எதை செய்யலாம் எதை செஞ்சால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மூளை வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப அதிகமாக விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விளையாடும் போது நமக்கு பசி ஏற்படும் பசி ஏற்படும் போது நல்லா கொழந்தைய நம்ம கெஞ்சி கெஞ்சி தான் சாப்பாடு ஊட்ட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி விளையாட்டுல கொழந்தைகள்லாம் ஈடுபட்டாலோ இல்லை நாம்மளே விளையாட்டுல ஈடுபட்டோம் அப்படினு பார்த்தோம்னா ரொம்ப பசி எடுக்கும் நல்லா ஆரோக்கியமான உணவு தானாகவே நம்ம சாப்பிட ஆரமிச்சிடுவோம் பசிக்குதுல நமக்கு வந்து ருசியை பார்க்க மாட்டோம் பசி வந்துடுச்சின்னா ருசி பார்க்க மாட்டோம் அது மாதிரி ரொம்ப பசி வந்துடுச்சின்னா நல்லா எந்த உணவை கொடுத்தாலும் கொழந்தைங்களும் சாப்ட்டுரும் நாம்மளும் சாப்ட்டுருவோம் ரொம்ப விளையாடும் போது நம்மள்ட்ட இருக்கிற அந்த வியர்வை எல்லாம் வெளியே வரும் அப்படி வரும் போது நம்மட்ட உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே வந்துடும் விளையாட்டில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஒற்றுமை இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம்னு சொல்லும் போதும் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களை நம்ம காப்பாற்றும் போதும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவானது என்னாகும் அப்படினா நல்லா மேம்படும் மனமும் மனமும் பார்த்தோம்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் எல்லாம் கைபேசிலேயே எப்படிலாம் விளையாடணும் அப்படினு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ப எல்லாம் கொழந்தையா இருக்கும் போது எல்லாம் ஓடி பிடிச்சு தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த விளையாட்ட திரும்பவும் நம்ம கொழந்தைகளுக்கு மேம்படுத்தணும் அதை அவங்களுக்குக் கற்றுக் கொடுக்கணும் சில விளையாட்டுலாம் இப்போ கொழந்தைகள்லாம் பார்த்தோம்னா கண்ணுக்கு ரொம்பவும் பாதிப்பு ஏற்படுது அதனால இப்போ கொழந்தைங்க விளையாண்டாலே அது பாதிப்பு தான் ஏற்படுது அதனால் கொழந்தைகளுக்கு ஆரோக்கியமான விளையாட்டை பற்றி நம்ம சொல்லித் தரணும் அந்த மாதிரி ஆரோக்கியமாக விளையாடும் போது நம்ம உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் நல்ல தைரியமாக நம்ம எல்லாத்துலேயும் ஈடுபடுறத்துக்கான வழிவகை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்புலேயும் ஆர்வமாக இருக்கும் படிப்பிலேயும் நம்ம விளையாட்டு மூலிமா படிப்பை சொல்லித் தர்றது மூலிமா கொழந்தைகளுக்கு விளையாட்டாகவும் இருக்கும் அந்த படிப்பும் வந்து சுலபமாக ஒரு மனசில் வந்து பதிஞ்சிடும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம விளையாட்டு சம்மந்தப்பட்டதுலேயே கொண்டு வந்து கொழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வகுப்பிலல்லாம் சொல்லித் தரும்போது விளையாட்டு மூலமாக சொல்லித் தருவாங்க அப்போது சுலபமாக அதுங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத்துக்காக தான் மன அழுத்தத்தை போக்கும் நிறையா பள்ளிகள்லேயே பார்த்திங்கன்னா பாட வேலையிலல்லாம் இடையில் இடையில் ஒரு விளையாட்டு நேரம் ஒதுக்குகிறாங்கன்னா எதுக்காக அப்படினா அப்போது தான் குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க பாடத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க மன உறுதியோடு இருப்பாங்க அப்படின்றத்துக்காக தான் ஸோ மக்களுடைய உடல் நலத்துலேயோ மன நலத்துலேயோ ஆரோக்கியம் வேணும் அப்படினா விளையாட்டு உதவிகரமாக தான் இருக்குது அதுக்குன்னு பல விதமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது சிலம்பம் சுற்றுதல் கபடி ஓடி பிடித்து விளையாடுதல் கயிறு தாண்டுதல் அந்த மாதிரி நிறையா விளையாட்டுக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் குழந்தைகளுடைய உடலையும் மனதையோ பாதுகாக்கும்